நான் வந்து என்னோடய பள்ளி படிக்கும் போது தான் வந்துட்டு வரைய வந்து கத் கற்றுக்கிட்டேன் அதுமாதிரி வந்துட்டு ஓவியர்களுக்கு உதவும் நல்ல கல்லூரிகள் பற்றி எங்கள் ஏரியாவில் வந்து அந்தமாதிரி எந்த கல்லூரியும் இல்லை ஆனால் அதுக்கான க்ளாஸஸு அதெலாம் வந்து படிப்புகள் வந்து நிறையா இருக்குது அங்கேருந்து தான் அங் நான் வந்து என் ஸ்கூலில் கற்றுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் நிறையா வெளியெலாம் போயிட்டு கிளாஸ்லாம் போயிட்டு அந்தமாதிரி தான் நான் வந்து ஓவியத்தை வந்து வரையவே கற்றுக்ட்ட இந்த வரைதல் தொழில் மூலிமா எனக்குனு இருக்கற குறிக்கோள் வந்து பார்த்தனா நான் நிறையா பேர வந்து நான் வந்து போற்றியாட் பிக்சர்ஸ்லாம் வந்து வரையனும் அப்படினு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு லட்சியமாக வந்து அதை நான் வந்து வச்சுருக்கேன் அது மாதிரி வந்து ஃபஸ்ட்டலா ரொம்ப பேசிக்கான ட்ராயிங்ஸ்லா வரைஞ்சிட்ருந்தேன் இப்போ வந்து ஒரு நல்ல ஐ குவாலிட்டி ட்ராயிங்ஸ்லா வரையணும் அந்தமாதிரி நிறையா குறிக்கோள்கள்லா வந்து எனக்கு இருக்குது அதை வந்து அடையனுனா கண்டிப்பாக வந்து ப்ராக்ட்டிஸ் தான் பண்ணனும் இப்போ வந்து இப்போ தான் வந்துட்டு நிறையா பேஸிக் லெவல் ப்ராக்ட்டிஸ்லா முடித்து ஒரு பெரிய போட்ரியாட் வரையரத்துக்கான ப்ராக்ட்டிஸ்லாக பண்ணிகிட்ருக்கேன்